நகரத்தில் இருந்து கிராமத்துக்கு வரத்துக்கு காரணம் ஒரு இயற்கையான சூழல் நல்ல காற்றோட்டமான ஏரியா எதுவும் மாசுபடாமல் இருந்தது அதனால் நகரத்திலேருந்து பெரும்பாலானவோர் கிராமத்துக்கு வந்தாங்க ஒரு ஓலச்சாலை போட்டு ஒரு வயல்வெளி ஓரம் தோட்டங்காட்டு ஓரம் குடியிருந்தாங்க நல்லா நல்லா கா நல்லா காற்று அதனால் கிராமத்துக்கும் வந்தோம் அது வந்து எப்படினா நாளடைவில் அங்கிருந்து சில குப்பைகள் மாசு கீசு எல்லாம் கொண்டாந்து கிராமத்துப் பக்கம் ஒதுக்குப்புறமாக கொட்டுறதுனால என்னென்னா மாசடைந்து இப்போது கிராமத்திலேருந்து நகரத்துக்கு நகரம் பூராம் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா முதலெல்லாம் இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படினா கிராமத்தில் கிடையாது நாம் டவுனுக்குத்தான் போகணும் அப்போது பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போறதுக்கு சிரமம் வண்டிவாசிலாம் கிடையாது இப்போது அது நிறையா வந்திருச்சு அதனால் அது ஒரு சௌகரியப்பட்டு இப்போது கிராமத்துலேயிருந்து நகரத்துக்கு இடம் பெயர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் ஒரு சௌகரியம் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு எதுக்குமே ஒரு போகிறதுக்கு கொஞ்சம் நகர்ப்புறம் பாதுக்காப்பு ஆனால் சுற்றுக்சூழல் கொஞ்சம் பாதிப்பு நகரத்தில் ஆனால் கிராமத்தில் வந்து அப்படி இல்லை நல்லா இருந்தது முன்பு இப்போது வந்து நகரத்தினால் அங்கயிருந்து மாசுபட்டு கிராமமும் ஓரளவுக்கு மாசுபட ஆரம்பிச்சிருச்சு கண்ணு அவ்வளோதான் அது இன்னும் எப்படி சொல்கிறதுனு தெரியல